ஆ எங்கள் ஊர் சிறுமுகையில் வந்து கிராமப்புறந்தாங்க இங்கே எப்படின்னா சுகாதார மையம் வந்து அவுட்டரில் தான் இருக்குது அந்த சுகாதாரத்துறைக்கும் நாங்கள் டவுன்ஷிப்பில் இருக்கற கோயம்புத்தூர்ல இருக்கிற சுகாதாரத்திக்கும் ஒப்பிடும் போது நாங்கள் சிறுமுகை ஏரியாவில் இருக்கோம் அங்கே இருக்கிற வந்து ஃபெசிலிட்டி கம்மி தான் சாதாரணமாக வந்து செக் பண்ணுறதோ மிஷினில் இருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுகளும் யாரும் இங்கே கிடையாது ப்ளெட் டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரி வெளியே தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது சாதாரண சின்ன சின்ன டெஸ்ட்டுக்காகவே மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்குங்க அதில் கூட நாங்கள் ப்ளெட் டெஸ்டுக்கு வந்து கிளியரான ஃபெசிலிட்டி கிடையாது எதுவாக இருந்தால் தனியார் ஆஸ்பத்திரில தான் போக வேண்டியதாக இருக்குது நகரப்புறத்தில் நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் இருந்தாலும் நகரப்புறங்கள்லேயும் பா பாதிப்பு அதிகமாக தான் வருது சில ஊரில் கிராமப்புறங்களும் நல்லாவே இருக்குது சில ஊரில் நகர்புறமும் நல்லாயிருக்கு அது என்ன காரணோம்னா நிர்வாகம் பண்ணுறவுங்க கரெட்டாக பண்ணாங்கன்னால் அந்த ஊர் செழிப்பாகவே இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி சுகாதாரமாக அமையும் இதுக்கு காரணம் வந்து சாக்கடை அதை வந்து கிளியராக அவங்க வெச்சுருக்கணும் போகிற டிரைனேஜை வந்து அவங்க சரியாக வழித்தடங்களை ரெடி பண்ணி அந்த சாக்கடையில் வந்த குப்பைக அந்த பிளாஸ்டிக் கவருக அதுக எல்லாம் விழுந்து அது போகிறக்கு இடஞ்சலாக இருக்காமல் பண்ணாங்கன்னால் எந்த ஊராக இருந்தாலும் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடுதோறும் மழைநீர் சேமிப்பு தொட்டி மாதிரி டிரைனேஜு ஃபில்ட்ரு பண்ணி பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இருந்தது வீட்டுக்கு வீட்டுக்கு வாழை மரமோ ஒரு செடி சின்ன சின்ன செடிகளோ வெச்சு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது பூராத்தையும் கான்க்ரீட் போட்டு ரோடு போட்டதுனால அந்த மாதிரி இது டிரைனேஜ் தண்ணியெல்லாம் ட்ரெ ஸ்ட்ரெயிட்டாக போகுது அந்த பிளாஸ்டிக் கவருகளும் போகிற டிரைனேஜுலே விழுகுது அதை அவாய்ட் பண்ணிட்டாலே முக்கால்வாசி இந்த கொசு தொல்லையெல்லாம் கம்மியாகிரும் தண்ணி ஓடிகிட்டே இருந்தால் கொசு உற்பத்தி ஆகாது டெங்கு இந்த மலேரியா மாதிரி இப்போ எந்த கொடியை நோயும் வராது எல்லா சாக்கடை தண்ணியும் ஒரு இடத்துல சேருறனால அது பிரச்சினை அதிகமாகுது அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல மரங்களோ செடிகளோ அந்தந்த இடத்துல சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு பயிர் மாதிரி வளர்த்து அது ஒரு தொழில் மாதிரி பண்ணாங்கன்னால் அந்த டிரைனேஜ் கழிவுகளால் ஏற்படும் நோய் நொடி ஆஸ்பத்திரி எந்த பாதிப்பும் நோய் நொடி வராது அதனால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற காரணம் அதிகம் மேலும் இந்த சாக்கடையில் வர குப்பைகளையும் அந்த சாக்கடை தண்ணிகளையும் கம்மி பண்ணணும் அதுக்கு எங்கள் அந்தந்த ஏரியாவில் மரம் செடி கொடிக முடிஞ்சளவுக்கு அந்த பயிருகள் மாதிரி வளர்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு பண்ணுற செடிகள் நிறைய இருக்குது மரங்கள் நிறைய இருக்குது கொஞ்ச கொஞ்சமாக அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெச்சால் போதும் அதிகமாக வைக்கணுன்னு கூட அவசியம் அறியாது முடிஞ்சளவுக்கு வாழைமரம் மாதிரி வச்சமுன்னா முடிஞ்சளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா உரிஞ்சு எடுக்கும் ஆனால் அதுக்கு சக்தி அதிகமாக இருக்குது பயிருகளையும் அதே மாதிரி தான் மலையிலேருந்து வர்ற ஊட்டி கோத்தகிரி மலையிலேருந்து வர தண்ணிகளை அப்டி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குன்னே அந்த காலத்துலியே சில வகை பயிருகளெலாம் அவங்களே கொண்டு வந்து வெச்சுருந்தாங்க ராஜாக்களே வெச்சுருந்தாங்க வெள்ளக்காரன் காலத்துலேயும் அந்த மாதிரி நடந்தது அதை மாதிரி என்னென்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணிங்கன்னால் இந்த டிரைனேஜுல் வர கழிவுகளை எல்லாம் அதுவே அந்த பயிருகளே ஃபில்ட்ரு பண்ணிடும் அந்த மாதிரி பயிருகள் அந்த மாதிரி பண்ணும் போது டிரைன் நல்லா அந்த டிரைனேஜ் தண்ணிக்கூட முடிஞ்சளவுக்கு ஃபில்ட்ராயிடும் கொசுத் தொல்லை இந்த மாரியெல்லாம் அதிகமாக வராது அந்த பயிருகளை அன்றாடமாக இந்த மாடுகளுக்கு இதெல்லாம் அவங்க அறுத்தறத்து போட்டு பண்ணிடுவாங்க மற்ற இதுவும் மாட்டுக்கும் தீவனமாயிடும் அது